இப்போ எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுற ஆப்ஸ்னு பார்த்திங்கன்னா ஜீபே ஃபோன் பே அமேஸான் மீஷோ ஃப்ளிப்கார்ட் ஸ்பாட்டிஃபை ஃபேஸ்புக் வாட்ஸாப் ட்விட்டர் இன்ஸ்டாக்ராம் யூடியூப் சாப்ஸி டியோ பேடிஎம் மித்ரா ஏர்டெல் பிஎஸ்என்எல் பிஎன்பி ஒன் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் வீவோர்ட் ஜீஃபை சன்நெக்ஸ்ட் நெட்ஃப்ளக்ஸ் மொஸி இந்த மாரி வந்து நிறையா ஆப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பார்த்திங்கன்னா இப்போ ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு நம்ப வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்னு தான் ஸ்மார்ட் ஃபோனு அது எதுக்குலாம் பயன்படுத்துறாங்கன்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ப எதாவது ஒரு விஷயம் ட்ரெஸ் வாங்குனோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போலாம் வந்து இங்கிருந்து கடைக்கு போய் கஷ்டப்பட்டு ஏறி இறங்கி அந்த மாரி துணியெல்லாம் பார்த்து எடுத்து அந்த மாரி கஷ்டப்பட்டு வருவோம் இப்போ அப்படி கிடையாது ஈஸியாக வந்து ஃபோன்லேயே ஆர்டர் போட்டு வாங்கிக்கிறோம் அதே மாரியே இப்போ ஈபி பில்லு அந்த மாரிலாம் கட்டுணுன்னு வச்சுக்கிங்கன்னா அப்போலாம் நடந்து போயி நல்லா கஷ்டப்படுத்தி ஏதோ ஒரு ட்ராவல் பண்ணிட்டு போயிவிட்டு வருவோம் இப்போ அதுவும் இல்லை ஃபோன்லேயே ஈஸியாக ஈபி பில் ட்டிக்கலாம் அதேமாதிரியே வந்துவிட்டு இப்போ எதாவது ஒரு நியூஸ் நம்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபோன் மூலியமாகவே வந்து ஈஸியாக அந்த நியூஸ் தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் நம்ப யாருட்டையாவது பேசுணும் அப்படின்னாலும் சடனாக வந்து வீடியோ கால் மூலியமாக பேசலாம் அப்போலாம் வந்து பார்த்துக்க பேசிக்க முடியாது இப்போ ஈஸியாக வந்துவிட்டு ஃபோனில் வீடியோ கால் மூலியமாக நேருக்கு நேராக ஃபேஸ்ஸை பார்த்து பேசிக்கலாம் அப்புறம் நிறையா இதுமாதிரி நிறையா ஆப்ஸ் இருக்கு அதை யூஸ் பண்ணி நிறையா வந்து நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு ஈஸியாக வந்து நம்மளோட விஷியத்தை வந்து செஞ்சிக்க முடியுது இந்த ஸ்மார்ட் ஃபோன்னால எங்கே எங்கே இருக்குறவங்கள்கிட்ட வேணாலும் வெளிநாட்டில இருக்குறவங்க யார்கிட்ட வேணாலும் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃபோ மூலியமாக நம்பளால் பேச முடியும் நம்பளால் நம்பளோடைய தேவையை வந்து இமீடியட்டாக வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்ப ஈசியாக இருக்கு குழந்தைங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்துவிட்டு இப்போ கேம்ஸ் விளாட்றதுக்கு அந்த மாரி அப்போலாம் போய் எல்லாம் ஒன்னாக உக்காந்தி அந்த மாரிலாம் விளாடுவாங்க இப்போலாம் எதுவும் கிடையாது ஃபோன்லேயே வந்து எல்லாம் லிங்க் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஃபயர்னு எல்லாம் பிள்ளைங்களும் கனெக்ட் பண்ணிட்டு கேம்ஸ் விளாட்டுறாங்க அதிகமாக யூடியூப்ஸ்லாம் வந்து குழந்தைங்க பார்க்குறாங்க அப்புறம் டிக்டாக்கு இந்த மாரிலாம் விஷயம் அதிகமாக யூஸ் பண்றாங்க அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்சேஷன் ஃப்ரீ இதெல்லாம் இருக்கு இருந்தாலும் அதெல்லாம் வந்து அதிக நேரம் யூஸ் பண்ணி அதை பார்த்துட்டே இருக்கிறதுனால அதிகமாக வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அவங்களோட கண்கள் தான் வந்து ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆவுது ஏன்னா அவங்களோட கண்கள் வந்து ரொம்ப வந்து இது ப எப்படி சொல்லுறது நம்ப பெரியவங்களை விட அவங்களோட கண்கள் வந்து ரொம்ப மென்மையானது அது தான் வந்து அதிகமாக வந்து பாதிக்கபடுறது அப்புறம் பார்த்திங்கன்னா கேம்ஸ் விளாட்றேனு பொழுதன்னைக்கும் ஃபோனை வச்சு குழந்தைங்க நோண்டிகிட்டே இருக்காங்க அதெல்லாம் வந்து அதனால் அவங்களுக்கு வந்து இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அதெல்லாம் வந்து பாதிப்புகள் அதிகமாக இருக்கு குழந்தைக்குன்னு இல்லை பெரியவங்க முத கொண்டு எல்லாரும் அப்புறம் இந்த ஹெட்போன்ஸு போட்டுகிட்டு பாட்டு கேட்குறேன்னு கேட்குறாங்க அப்புறம் பேசுறதுக்குமே அதுவே யூஸ் பண்ணுறாங்க அது அதிக நேரம் நம்ப யூஸ் பண்ணுறதுனால காது சம்பந்தபட்ட நோய் இது மாரி வந்து முக்கியமாக இதய சம்பந்தபட்ட நோய் இது மாரி விஷயங்கள் வந்து நிறையா பாதகமான விஷயங்களும் இருக்கு ஸ்மார்ட் ஃபோன்னால